எனக்கு இவங்க தான் அப்படின்னு குறிப்பிட்டு தொழிலதிபர்கள் தலைவர்கள் இவங்களெலாம் சொல்ல தெரியல ஆனால் கல்வியில் வந்து பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுகிட்டு வந்ததுனால் நிறைய பொண்ணுங்கள் வந்து நல் நல்லா படித்து டுவெல்த்தில் மார்க் எடுக்காத பிள்ளைங்கள் பன்னெண்டாவது வகுப்பில் மார்க் எடுக்காத பிள்ளைங்கள் கூட மறுபடி ஒரு வருஷம் படித்து அவங்க வந்துட்டு மருத்துவ சீட்டு வாங்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்புறம் கல்வியில் நிறைய பெண்களுக்கெலாம் வந்து ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அதலாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அப்புறம் வந்து அரசு பள்ளி குழந்தைகளுக்கெலாம் ஏழு சதவீதம் விழுக்காடு அந்த மாதிரிலாம் நிறைய வந்து இப்போ தெரிவிச்சுருக்காங்க அதனால் வந்து நிறைய உதவியாக இருக்குது தொழில்நுட்பத்தில் வந்து நிறைய வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல் நிறைய தொழிலதிபர்கள் தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு நிறைய வேலைவாய்ப்பு கொடுத்துக்கிட்ருக்காங்க இதலாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது நம்மளோட மக்களுக்கு பொழுதுபோக்கு வந்து என்னென்னால் நிறைய பார்க்கு அந்த மாதிரிலாம் கட்டி விட்டுகிட்ருக்காங்க இந்த தலைவர்களெலாம் கட்டி விட்டுகிட்ருக்காங்க அவங்களுக்கு என்னமோ நம்ம வோட் போடுறோம் அதலாம் இல்லை ஓட்டு வாங்கணும் அப்படின்னு செஞ்சாலும் நிறைய பொழுதுபோக்கு நிறைய பார்க் வசதி அந்த மாதிரிலாம் கட்டிக் கொடுத்துக்கிட்ருக்காங்க இதனால குழந்தைகள் அப்புறம் பெரியவர்கள் எல்லாம் வந்து மனது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் சரி ரொம்ப வந்து மன வேதனையாக இருந்தாலும் சரி அதில் போய் நடக்கிறதுக்கும் அப்புறம் குழந்தைங்களாம் வந்து பள்ளி குழந்தைகள் ஆ சாயங்கால டைமில் விளையாட்றதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது தொழில்நுட்பம் கல்வி பொழுதுபோக்கு இது எல்லாத்துலேயுமே பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு போக்குவரத்தில் வந்துட்டு இப்போ ரெண்டு அடுக்கு மாடி அந்த மாதிரி வந்து ரெண்டு அடுக்கு பாலங்கள் வந்து நிறைய இடத்துல கட்ட ஆரமிச்சுட்டாங்க அதலாம் வந்துட்டு ரொம்ப உதவியாக இருக்குது இ இதனால வந்து நிறைய ட்ராஃபிக் ஆகாமல் வாகனமெலாம் போய்விட்டு வந்துகிட்ருக்கனால அன்றாட வாழ்வுல வந்து மக்கள்கள் வந்து நல்லா வாழ முடியுது எல்லாத்துலேயுமே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் வந்து நம்ம எல்லாேருமே கடமைப்பட்ருக்கோம் இதலாம் வந்து சில வருஷமாகவே நிறைய மக்கள்குள்ளே வந்து மாற்றத்தை ஏற்படுத்திகிட்ருக்கு